நான் சமீபத்தில் படித்த புக்கும் அக்னி சிறகுகள் தான் அதில் எனக்கு பாதித்தது அவர் வந்து பெரிய விஞ்ஞானின் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் வந்து எவ்வளோ இன்னல்களை பொறுத்துக்கிட்டு பெரிய விஞ்ஞானியாக ஆயிருக்காருன்றது என்னோட மனசை ரொம்ப பாதிச்சுருக்குது